விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நிறைய தொழில்கள் வந்து நிறையவே இருக்குது நிறைய கடை இருக்குது நிறைய துணிக்கடைகள் இருக்குது நிறைய சாப்பாட்டு ஹோட்டல்கள் இருக்குது செப்பல் கடைகள் இருக்குது நிறைய மால் லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்க்கு இது எல்லாமே இருக்குது இங்கே வந்து சப்னம்ன்ற செப்பல் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதேமாதிரி துணிக்கடையில் வந்து மஹாலஷ்மி பிளாசா கன்னிகா பரமேஸ்வரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கடை லக்ச தீபம் வந்து ஒரு நா ஒரு ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கிட்டே நடக்கும் அப்போ எல்லாமே மற்ற ஊரில் இருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அந்த லட்ச தீபம் அப்போ ஒரு வாரம் ஃபுல்லாவே கடையெல்லாம் போட்டு வைப்பாங்க மற்ற ஊர் மக்களும் வந்து அந்த நாள் வந்து சாமி தரிசனம் பெற்று அந்த கடைகலெல்லாம் பார்த்துட்டு நிறைய பொருள்கள் வாங்கிட்டு அவுங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து போவாங்க இதேமாதிரி நிறைய தொழில்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அதிகரிச்சுட்டு வருது இதனால் பொருளாதார பங்காளிப்பும் வந்து அதிகமாருக்குது